நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதிலேயே ரொம்ப கஷ்டமான ஒரு ரெசிபி அப்படின்னு பார்த்தா தம் பிரியாணிதாங்க அதுவும் சாதாரண தம் பிரியாணி இல்லை ஹைதராபாதி பன்னீர் தம் பிரியாணி தான் ஆமாங்க அந்த பன்னீர் தம் பிரியாணி செய்கிறதுக்கு முதல்ல அந்த பன்னீரை வந்து சில மசாலாஸ்லாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுட்டு அதை எண்ணெயில் பொரித்து எடுக்கணும் அதுக்கப்புறமேட்டு அந்த நம்ம வெட்டி வச்ச காய்கறிகளை எல்லாத்தையும் ஒரு கடாயில் போட்டு அதை நல்லா வணக்கி அதுக்கப்புறம் இந்த பன்னீரையும் அதில் சேர்த்துட்டு அதை ஒரு கிரேவி மாதிரி ஆக்கிக்கணுங்க அதுக்கப்புறமேட்டு அந்த பாத்திரம் ஒ ஒரு தனி குக்கரோ இல்லை ஒரு பாத்திரமோ ஒரு மூடி வைக்கிற மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்து அந்த பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு லேயராக லேயர் பை லேயராக நம்ம அடுக்கிக்கிட்டே போகணுங்க ஃபஸ்ட்டு நம்ம செஞ்சு வச்ச அந்த மசாலா இருக்கில்ல அந்த மசாலாவை ஃபஸ்ட்டு லேயராக போட்டுட்டு அதுக்கு மேலே அரிசியை வந்து பாதி குக் பண்ண அதாவது முக்கால்வாசி குக்காகி இருந்திருக்கணுங்க அரிசி அந்த முக்கால்வாசி குக்கான அரிசியை மேலே போட்டுட்டு அதுக்கு மேல கிரேவி போட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் சாதத்தை போட்டுட்டு அதுக்கு மேல் மறுபடியும் கிரேவி போட்டு அதுக்கு மேல் மறுபடியும் சாதம் போட்டு கொஞ்சம் குங்குமப்பூவை எடுத்து பாலில் நல்லா ஊற வச்சுட்டு அந்த எ க பாலை வந்துட்டு கொஞ்சம் அந்த சாதத்து மேல் போட்டுட்டு நம்மக்கிட்ட இருந்த இந்த இந்த ஸ்பைசஸ் இந்த நறுமணம் கொடுக்குற மாதிரியான ஒரு சில பொருட்கள்லாம் இருக்குமில்ல சமையலுக்கு யூஸ் பண்ணுறது அதை எல்லாத்தையும் அந்த ஜவ்வாது அந்த இது எல்லாத்தையும் எடுத்து போட்டு உள்ளார போட்டுட்டு அதுக்கு அப்புறமேட்டு ஒரு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு சுற்றிலும் கோதுமை மாவை வந்து பெசைஞ்சு அதை மட்டும் அந்த மூடியை வச்சு கவர் பண்ணிடுனுங்க பத்து நிமிஷம் கழித்து அதை எடுத்து பார்த்தா தம் பிரியாணி ரெடிங்க இந்த தம் பிரியாணியை பண்ணும் போது நான் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஏன்னால் இதில் நிறையா ப்ராசஸ் இருக்குது ஒன்னொன்றையும் செய்கிறதுக்குள்ளார போதும் போதும்ன்னு ஆயிடுங்க இதை பண்ணி முடித்துட்டு அதுக்கு ரைத்தாவும் ப்ரிப்பேர் பண்ணணும் கூட் தொட்டுக்கிறதுக்கு ஏதாச்சும் சப்ஜி ஏதாச்சும் ஒன்று நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றது ரொம்ப பெரிய டாஸ்க் இது ஒரு பெரிய ரெசிபியாக தான் இருக்கும் பிரியாணின்னாவே பெரிய ஒரு ஒரு பிரம்மாண்டமான ஒரு ரெசிபியாக தான் எப்போயுமே இருந்துருக்குது எனக்கும் அப்படி தான் இருந்துருக்குது